நான் வெள்ளிக்குடியிலேருந்து பேசுகிறேங்க உங்கள் நீங்கள் லெட்சுமி விலாஸ் பேங்குங்களா எனக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுதுங்க பையனுக்கு கல்யாணம் விஷயமா ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க அதுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது நம்ம பேங்கில் கிடைக்குங்களா சரிங்க இருக்குதுங்க ஆதார் கார்டு இது ரேஷன் கார்டு வீட்டு பட்டா ஆ வீட்டுப் ஆமாங்க எவ்வளோ லோன் கிடைக்கும் ஆ இருக்குங்க ஆ இருக்குது ஆ ஆ இருக்குங்க ஆமாங்க இருக்குங்க இருக்குது ஆ ஆமாங்க ஆ சரி ஆ சரிங்க ஆ அதெலாம் போடலாங்க சார் ஆ சரிங்க ஒரு ரெண்டு லட்சம் ருபா வேணுமுங்க ஆமாங்க அதுக்கு இன்ட்ரஸ்ட் எவ்வளோ ஏனுங்க ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க மாதம் ஆ சரிங்க மாதம் எவ்வளோ கட்டுற மாதிரி வருமுங்க மாதம் எவ்வளோ மாதம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் சரிங்க சரிங்க இல்லை மாதம் மாதம் கட்டுற மாதிரி மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஆ ஆ ஆ சரிங்க

சரிங்க

ஆமாம் ஆமாங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ இன்னும் ஒரு கால் பேசவா